உலகத்தில் பழமையான மொழி எதுன்னு கேட்டீங்கன்னா நான் வந்து தமிழ் தான் சொல்லுவேன் ஏன்னா ஆங்கிலம் ஹிந்தி மற்ற மொழிகள்லாம் வந்து இப்போ தோன்றியது தான் அவுங்கவுங்க கலாச்சாரத்துக்கு ஏற்ற மாதிரி அவங்கவுங்க மொழியை அவுங்க அமைச்சிக்கிட்டாங்க ஆனால் ஆனால் எல்லாத்தை விட வந்து பழமையான மொழி தமிழாக தான் இருக்கும் ஆனால் அப்பேற்பட்ட மொழியை இப்போ யாரும் ஒரு பொருட்டாகவே மதிக்கிறதில்லை ஏன்னா நவீனம் வளர்ந்துக்கிட்டே இருக்குது டெக்னாலஜிஸ் வளர்ந்துக்கிட்டே இருக்குது எஜிகேஷன் சிஸ்டம் நிறையாவே வளர்ந்துட்ருக்கு அப்படிங்கிற பட்சத்தில் ஒருத்தன் தமிழ் பேசுனால் அவனை எலக்காரமாக தான் பார்க்கறாங்க நான் வந்து ஒன்னாவுதுலேருந்து பன்னெண்டாவது வரைக்கும் தமிழ் மீடியத்தில் படித்தேன் என் ஃப்ரெண்டு வந்து எல்கேஜிலேருந்து பன்னெண்டாவது வரையும் இங்கிலிஷ் மீடியத்தில் படிச்சுட்டு ரெண்டு பேரும் ஒரே காலேஜில் போய் சேர்ந்தோம் அவனுக்கு வந்து ஈஸியாக புரிஞ்சுக்க முடியுது அவங்க பேசுகிற இங்கிலீஷ் ஏன்னா அவன் அவனுக்கு வந்து எல்லா சப்ஜெட்டும் இங்கிலீஷில் தான் எடுத்தாங்க எல்லாம் அவனுக்கு இங்கிலீஷில் சொல்லிக் கொடுத்தே அவனால் ஈஸியாக புரிஞ்சுக்க முடியுது எனக்கு அப்படி இல்லை எனக்கு இங்கிலீஷ் தவிர பாக்கி எல்லாம் லெ சப்ஜெக்ட்டும் எனக்கு வந்து தமிழில் சொல்லிக் கொடுத்து புரிய வைச்சாங்க அப்படிங்கிற பட்சத்தில் அவனுக்கு வந்து ஈஸியாக புரிஞ்சுக்க முடியுது எல்லாம் இங்கிலீஷில் இருக்கிறனால எனக்கு வந்து எல்லாம் புதுசாக தெரியுது ஏன்னா இங்கிலீஷில் இருக்கு எப்படி நம்ம புரிஞ்சுக்கிட்டு ஈஸியாக படிக்கிறதுன்னு ரொம்ப கஷ்டப்பட்டு தான் என்னால் படிக்க முடியுது இப்போ இருக்கிற ந சூழ்நிலையில இதே நம்ம வெளிநாடுல்லாம் போயிட்டோம்னு வச்சிக்கோங்களேன் அங்கே இருக்கிற மக்கள் வந்து அவங்கவுங்க கலாச்சாரத்துக்கு ஏற்ற மாதிரி மொழி பேசிட்டுருக்காங்க அங்கே போய் நம்ம வந்து தமிழில் பேசுனால் அவங்க கொஞ்சம் எலக்காரமாக பார்க்கறாங்க அப்படிலா இல்லாமல் பழமை வாய்ந்த மொழியை நம்ம பாதுகாக்கணும்